ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்களா எனக்கு எஜுகேஷன் லோன் வேணும் ஆமாங்க மேம் ஆ ஆமாங்க நான் இந்த இயர் தான் பாஸ்ட்டு அவுட்டு ஆ ஆமாங்க எனக்கு இதுதான் என்னோட ஃபஸ்ட் டிகிரி இங்கே லோன் கிடைக்குல்ல எனக்கு ஓகே நான் எலெக்ட்ரானிக் டிப்பார்ட்மெண்ட்டுங்க இன்ஜினியரிங் கூடலூருங்க

ஆ ஓகேங்க பதினைஞ்சாயரத்துலேருந்தே இருக்குதுங்களா எனக்கு வந்து தொண்ணூராயிரத்திலேருந்து தொண்ணுறாயிரம் வேணுங்க கன்ஃபார்மா ஆமாங்க ஆ ஓகேங்க இதுக்கான ப்ரொஸீஜர் சொல்கிறிங்களா ஆ சரி ஓகேங்க ஆ ஓகே ஆ சரி ஓகேங்க ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒன்று போதுங்களா இல்லை ரெண்டு ரெண்டு காப்பி கொண்டு வரணுங்களா என்ன நம்பருங்க ஃபோன் நம்பருங்களா இல்லை ஆ சரி ஓகேங்க ஆ சரி ஓகேங்க சைன் போட்டுகிறேன் ஆ சரி ஓகே ஆ ஓகேங்க ஆ சரி ஓகேங்க ம் சரி ஓகேங்க ஆ ஓகே அதுலேயும் ஒன்று மட்டும் போதும் ஜெராக்ஸ் காப்பி ஆ ஓகே அப்புறம் வந்து நாங்கள் இதை அப்ளை பண்ணுறக்கு எப்போங்க வரணும் ஆ சரி ஓகேங்க அப்போது நான் காலேஜ் போய் சைன் வாங்கிட்டு நான் ஆஃப்டர்னூன் பேங்க்குக்கு வந்துடுறேன் ஆ ஓகே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு லோன் ஏற்பாடு பண்ணித் தர முடியுங்களா ம் ஆ ஓகே நாளைக்கு நான் வந்து அப்ளை பண்ணால் எ எனக்கு எப்போது எப்போதைக்குள்ளே லோன் கிடைக்கும் அப்படிங்களா சரி ஓகேங்க நான் நாளைக்கு வந்து அப்ளை பண்ணிடுறேன் ஆ ஓகேங்க